எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் வந்து நாங்கள் முக்கியமான போக்குவரத்தை பயன்படுத்துகிறது எது அப்படின்னா பேருந்து போக்குவரத்து தான் எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் வந்து ரயில்வே நிலையம் இருக்குது ஆனால் நிறைய கிராமப்புற மக்களால் அந்த கரெக்டான டைமுக்கு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்று ரயில் பிடிச்சி ஒரு இடத்துலருந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கிறனால எங்கள் மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு போக்குவரத்து எதுனால் பேருந்து அப்படி பேருந்து இல்லை அப்படினா மின் இப்போ நிறைய லக்கேஜ்செலாம் எடுத்துகிட்டுப் போகணும் ஒரு இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்கு அப்படினா வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படினா நாங்கள் நிறைய இந்த லா லாரி மினி லாரி அந்தமாதிரி தான் எடுப்போம் இப்போ எங்கள் காய்கறி தோட்டமெலாம் ஒரு இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்கு காய்கறி தோட்டத்துலேருந்து நிறைய காய்கறிகள் விளைவிக்கிறாங்க அப்படினா அதுக்கு நாங்கள் வந்து இந்த குட்டி யானைன்னு சொல்கிற மாதிரி அந்த மினி லாரி எடுத்துப்போம் அடுத்தது ர ரயில்வே ஸ்டேஷன் அது பேசஞ்ஜர் ரயில்வே வந்து ந படித்தவங்களா இருக்கட்டும் படிக்காதவங்களா இருக்கட்டும் டைமிங் வந்து நிறைய டைமிங் வந்து பா தருமபுரியில் எல்லா ஸ்டேஷன்லேயுமே நிற்கிறதில்ல ஒரு ஒரு நிறைய கூட்ஸ் வண்டி போகிறதுனால ரயில்வே ஸ்டேஷன் பயன்பாடு இருந்தும் கம்மியாக தான் பயன்படுத்துகிறோம் தருமபுரி மக்கள் அடுத்து கப்பலில் போக்குவரத்தே கிடையாது ஏன்னால் இது வந்து கடலோர மாவட்டம் இல்லை அதனால் கப்பல் போக்குவரத்து தருமபுரியில் விமான நிலையமும் தருமபுரியில் இல்லை சேலம் திருச்சி இந்தமாதிரியான பெருநகரங்களுக்கு போகணும் அப்படிங்கிறனால நாங்கள் போக்குவரத்திற்கு வந்து முக்கியமாக பயன்படுத்துகிறது என்னென்னால் பேருந்து மட்டும் தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஓ ஒரு இங்கிருந்து திருச்சி போனாலும் சரி சென்னை போனாலும் சரி எல்லா இடத்துக்குமே எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் போக்குவரத்துக்கு அப்படினா பேருந்து தான் அதனால எங்களுக்கு சுலபமாக இருக்குது வணிகரீதியாகவும் சரி எல்லாத்துக்குமே எங்களுக்கு பேருந்து ரொம்ப பயன் ரொ பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது